நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன் அந்த ஃபோன் சரியாக பணியாற்றவில்லை செயல்படவில்லை நான் ஒரு பக்கம் டச் பண்ணால் அந்த டச் க்ரீன் சரியாக வேலை செய்யவில்லை கால் பண்ணால் உடனடியாக டயல் ஆகவில்லை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் அதனுடைய பெர்ஃபாமென்ஸ் இருந்தது அந்த ப்ராடக்ட் மொபைல் எனக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை தந்தது